இந்த பிரச்சனைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சிறந்த தீர்வுகளை கண்டுபுடிச்சிருக்கு அதாவது வந்து மானியங்கள் தள்ளுபடிகள் மலிவு விலை இந்த திட்டங்கள் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் அதாவது இந்த தள்ளுபடிகள்லாம் வந்து கொடுக்கும்போது நிறையா மக்கள்கள் வந்து இதை பார்த்து கவர்ந்து வருவாங்க அதனால அவங்களுக்கும் நல்லா வந்து வியாபாரம் போகும் ப்ளஸு நம்மளோட மக்களுக்கும் வந்து அவங்களும் நிறையா பொருட்கள் வாங்குவாங்க மக்களுக்கு வந்து அவங்க பொருட்கள் வாங்குனாங்கங்கிற சந்தோஷம் வரும் அதே இவங்களுக்கு வந்து வியாபாரமும் நடந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்பறம் வந்து நிறையா வந்து இந்த இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுப்பாங்க அதாவது வந்து இந்த மாதிரி நிறையா விற்றாங்க நிறையா இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேல் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவுங்களுக்கெல்லாம் வந்து என்க்ரேஜ் பண்ணுறதுக்கு அவுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து இன்சென்டிவ்ஸு கொடுப்பாங்க அதுவும் வந்து நிறைய தொழிலாளி நிறையா வேலை செய்யிறவங்கள எல்லோரையும் வந்து இன்னும் மோட்டிவேஷன் கொடுத்து நிறையா வியாபாரம் செய்யணும்ங்குற ஒரு இது எனர்ஜியையும் கொடுக்கும் அதுக்கப்பறம் வந்து நிறையா வந்து ஆன்லைன் பிளாட்ஃபாம்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதாவது வந்து இப்போலாம் வந்து கடையில் மட்டும்தான் வியாபாரம் பண்ணணுங்குற காலம் போய் கடையிலேயும் வியாபாரம் பண்ணலாம் அதுக்கப்பறம் நம்ம ஆன்லைன்லேயும் நிறையா வியாபாரங்கள் பண்ணலாம் ஆன்லைனில் நிறையா வெப்சைட்டிருக்கு அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க பேஜ் வச்சுருக்காங்க அந்த பேஜில் போய் பார்த்தா நம்ம வீட்டில் இருந்தபடியே உட்காந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாம் வாங்கிக்கலாம் அதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்கும் அதனால இன்னும் சுலபமாக போயிடும் மக்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே வாங்கிக்கலாம் நிறையா ஆஃபர்ஸும் இருக்கும் அதனால இது எல்லாம் வந்து நம்மளும் வாங்கிக்கலாம் அப்டிங்குறதுனால எல்லோருமே இதை வந்து நிறையா பிரிஃபெர் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய தீர்வுகள் வச்சுருக்காங்க இது சில நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சங்க